நான் என்னுடைய பெருமைக்குரிய சாதனையாக நினைக்கிறது என்ன அப்படினா நான் ஓரளவு படிச்சிருக்கேன் எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய மிகவும் வறுமையான நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு நான் வந்து அவங்ககிட்ட எந்தவிதக் கட்டணமும் வாங்காமல் அவர்களுக்கு நான் பாடம் சொல்லித்தறேன் அவங்கள் அன்னனைக்கு என்ன பள்ளிக்கூடத்தில் படித்திட்டுருந்தாங்களோ அவங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் என்னென்ன வீட்டுபாடங்கள் என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்கள் வந்து தரோவாக செஞ்சுட்டு போகிறளவு அந்த பிள்ளைங்களுக்கு நான் வந்து நிறையா சொல்லிகுடுத்து அதுங்களை அந்த வீட்டுப்பாடம் ஹோம்ஒர்க்கு அதெல்லாம் நிறைவாக செய்ய சொல்லிதான் நான் அனுப்புறேன் அதே என்னுடைய பெருமையாக சாதனையாக நினைக்கிறன் ஏன் அப்படினா உலகத்தில் யாருக்கு வேணுணாலும் பொன் கொடுக்கலாம் பொருள் கொடுக்கலாம் எதை வேணுணாலும் கொடுக்கலாம் ஆனால் கல்வி அப்படிங்கறத கொடுக்குறது வந்து மிக மிக பெருமையான விஷயம் அந்த கல்வியை அந்த மாணவர்களுக்கு நான் வந்து கட்டணமில்லாமல் கொடுக்குறேன் அப்படிங்குறது தான் எனக்கு மிக பெரிய விஷயம் ஏன்னா நிறையா பேர் வந்து கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்க வியாபாரமாக்கி அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படினா அந்தமாதிரி குழந்தைங்களுக்கு நான் இல இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்குறத என்னோட வாழ்க்கையில் நான் மிக மிக மிக பெருமையான விஷயமாக நான் நெனைச்சி அந்தமாதிரி பிள்ளைங்கள தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப வசதி பட்ட பிள்ளைங்கள இல்லாமல் ஏழ்மையான பிள்ளைங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத நான் பெருமையாக நெனைனக்கிறேன் அதன் மூலம் அவங்களும் வாழ்க்கையில் என்னாட்டம் நல்லா படித்து முன்னேறணும் அப்படிங்குற ஒரு எண்ணத்தில் தான் அந்த குழந்தைங்களுக்கு கட்டணமில்லாமல் பாடம் சொல்லித்தறேன் இதுதான் நான் என்னோட வாழ்க்கையில் மிக மிக பெருமையான விஷயமாக நெனைக்கிறேன்